ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் ஆன்ட்ராய்டு மொபைல் தான் எதிர்பாக்குறீங்களா சார் இல்லை பட்டன் ஃபோன் உங்களுக்கு வேணுமா ஆ ஓகே சார் ஆன்ட்ராய்டு மொபைலில் எந்த ரேஞ்சுக்கு நீங்கள் எதிர்பாக்குறீங்க அமௌண்ட்டு உங்களுக்கு என்னவாக வேணும் பத்தாயரூபால ஆன்ட்ராய்டு மொபைல் பார்த்தீங்கன்னா ஓப்போ ஃபோன் இருக்குது சார் அப்புறம் வந்து வீவோ மாடல் வரும் ஆனால் அதோடய ரேஞ்ச் வந்து பத்தாயரூபாய் வராது சார் ஒரு பதினைஞ்சாயரூபானா உங்களுக்கு ஓகேவா ஆ ஓகே சார் இப்பபோ பத்தாயரூபாய் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆன்ட்ராய்டில் வந்து நீங்கள் கேமரா குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது அப்புறம் வந்து நெட் ஸ்பீடுலாம் வந்து அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது பதினனைஞ்சிரூபா ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்கும் சார் என்ன சொல்கிறீங்க ஆ ஓகே சார் இப்போ பதினைஞ்சாயரூபா மொபைல் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெச்சிக்கோங்களேன் இப்போ டிஸ்கவுண்ட் போய்ட்டு இருக்கிறதுனால ஒரு மூவாயரூபா கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து பன்னெண்டாயரூபா ரேஞ்சுக்கு நா வாங்கி கொடுக்கலாம் ஆனால் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து வெயிட் பண்ணீங்கன்னா இதே மொ மாடல் மொபைல் வந்து நீங்கள் ஆடி ஆஃபரில் எடுக்கும் போது அதோடய அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மந்த்து உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களா இல்லை நெக்ஸ்ட்டு மந்த்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கீங்களா சார் ஆ ஓகே சார் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து ட்ரை பண்ணிப் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் இருக்கும் மா ஓப்போ ஃபோனாக இருந்தாலும் சரி வீவோ ஃபோன் நிறைய மாடலு இருக்குது நீங்கள் ஷோரூமுக்கு வாங்க நான் சொல்கிறேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதைப் பற்றி அப்போ அந்த மாடலில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கலாம் சார் ஆனால் அமௌண்ட் வந்து பன்னெண்டு பதிமூணுக்கிட்டே வரும் ஓகேவா உங்களுக்கு ஆ ஓகே சார் தேங்க்யூ